ஹலோ சார் வணக்கம் சார் எஸ்ஆர்எஸ் ட்ராவல்சுங்களா சார் சார் வந்து இது கல்லணை வரைக்கும் போகணும் சார் ஒரு சுற்றுலா ஃபேமிலியோட போகணும் நாங்கள் ஒரு நாலு பேர் ப்ளஸ் வந்து அப்படியே ஸ்ரீரங்கமும் போய்ட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வரணும் சார் என்ன அமௌன்ட் சார்ஜ் பண்ணுறீங்க சார் ஒரு ஃபை டேஸ் ட்ரிப் சார் இது மொத்தம் ஆமாம் சார் சார் இன்க்ளூடிங் டோல் சார் டொண்ட்டி ஃபை தௌசன்ட் சரிங்க சார் வேறு கல்லணையில நம்ம வேறு என்னெல்லாம் பார்க்க முடியும் ஓகே சார் சரிங்க ஓகே இது டிரைவருக்கு எதாச்சும் வேறு எதாவது ட்ராவல் ட்ரான்ஸ்போர்ட் எதாவது தரன்னுங்களா சார் ஆ ஓகே சார் சார் ஸ்ரீரங்கமும் அப்படியே சேம் என்ன நீங்கள் மொத்தமாக ஸ்ரீரங்கமும் ஓகே சார் சரிங்க சரிங்க சார் நீங்கள் இப்போ ஆஃபீஸ் எங்கே இருக்கு சார் வண்டி எங்கேருந்து வரும் நாங்கள் கிருஷ்ணகிரி ஓ காந்திநகரில் சரிங் சரி சரிங்க சார் சார் ரவுண்டானா நீங்கள் அங்கே வண்டி அனுப்ப வேண்டியதாக இருக்கும் சார் நாளை மறுநாள் சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ